எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி போகணுன்னு ஆசை பாண்டிச்சேரி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் சுற்றிப் பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால ஃபஸ்ட்டு இங்கேருந்து பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரிலேருந்து கோவா போகலான்னு ப்ளான் பண்ணோம் கோவாலேயும் எல்லாமே நல்லாயிருக்கும் பீச் ஓரத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே வந்து லடாக் வந்து லடாக்கில் வந்து நேராக நாங்கள் வந்து லடாக்லேருந்து கன்னியாகுமாரி கன்னியாகுமாரிலேருந்து லடாக்கு சும்மா போகலான்னு ட்ரிப் ப்ளான் பண்ணியிருக்கோம் எனக்கு பிடிச்ச பைக் வந்து கேடிஎம் கேடிஎம்மில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரிப் போகலான்னு ப்ளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வண்டியை பிடிச்ச வண்டியை வைச்சிருக்காங்க அதனால் நாங்கள் எல்லோரும் அந்த கோவா ட்ரிப்பு கோவாலேருந்து பாண்டிச்சேரி அப்புறம் கன்னியாகுமாரிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லடாக் போய்ட்டு அப்டியே டெல்லி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பொறுமையாக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு ஒரு இடத்துல தங்கிவிட்டு அங்கேருந்து எல்லா ஊர் டிஷ்ஷையும் டேஸ்ட் பார்த்துட்டு அந்த அந்த ஊர் மக்களை வந்து பேசிவிட்டு எல்லாம் யார் யார் எப்படி வாழ்றாங்க எப்படி இருக்கிறாங்க அந்த இடத்துலலாம் அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட நண்பர்களாக இருந்து அங்கே உள்ள ஊர்களைலாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம்